தமிழ்மொழியோட சவால்கள்ன்னா யாரையுமே தமிழ் வந்து அதிகமாக பயன்படுத்துறது இல்லை சில நேரத்தில் அவங்க தாய்மொழியா இருக்கும் அந்த தாய்மொழி பார்த்திங்கனா மறந் மறந்துர்றாங்க அது ஞாபகப்படுத்துறதே இல்லை ஒரு ஒரு மொழி பேசும் போது பார்த்திங்கனா அந்நிய மொழி கலந்து தான் பேசுகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தனா இந்த ஆங்கில மொழி பார்த்திங்கனா ரொம்பவுமே வந்து திணிக்கப்படுது உலகத்தில் வந்து என்னதுன்னா என்ன சொல்லுறதுனா ஒரு பொது பொதுவாக இருக்கணும் ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கனா இப்போ என்ன ஆகி போய்ருச்சுன்னா அது அது நடைமுறை ஆயிருச்சு பொதுவாக பயன்படுத்துறது வேறு நடைமுறைங்கிறது வேறுங்கில்ல இப்போ ஆங்கில மொழி தான் இப்போ எதற்கெடுத்தாலும் ஆங்கிலம் தான் பயன்படுத்துறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் அப்படினா அதுக்கு தமிழ்ல என்ன தெரியவே தெரியாது தமிழ்ல காருக்கு வந்து இப்போ இருக்க தலைமுறைக்கு தெரியவே தெரிய மாட்டிக்குது அதனால அவங்கவங்க தாய்மொழிய அது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது அவங்களோட கட்டாய கடமை அது நன்றி